வேறொரு மொழி இல்லைனா பேச்சுவழக்கு பேசப்படும் பகுதிகளில் வந்துட்டு நம்ம பயணிக்கும் போதோ வந்துட்டு மற்றவுங்கள தொடர்புகொள்வது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை மாதிரி ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் அது எப்படி நம்ம வந்துட்டு இந்த ஸ் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நான் வந்து எப்படி பேசிருக்கலாம் அப்படின்னா ஒரு சிலவர்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா அவங்களால அதை வந்து திருப்பியும் அவங்கள்ட்ட பேசி அந்த ஒரு நிலைமையை அவங்களால வெள்ளி வெளியில் நிலைமையிலேருந்து வெளியில் வர முடியும் அதே சமயம் நே மொழி தெரியாதவங்களுக்கு அந்த நிலைமையில் வந்து வெளியில் வர முடியாது அவங்க வந்துட்டு ஒன்று பேச போய் இன்னொரு அவங்க இன்னொரு விதமா புரிஞ்சு அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அது அது போல் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போது இந்த மாதிரி சுட்சுவேஷனில் நான் இல்லை இது மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து மாட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த சந்தர்ப்பங்களில் வந்துட்டு எப்படி வெளியில் வரணுன்னு தெரியாது ஆனால் அவங்க வந்துட்டு அவங்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால எப்படி பேசி வெளியில் வந்துருப்பாங்க அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன்னா இப்போ நம்ம நம்மளை நம்மளோடய நாட்டில் பொருத்த வரைக்கும் தமிழை தாண்டி ஆங்கிலோங்கின்ற மொழி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பொதுவான ஒரு விஷயமாக நம்ம நாட்டில் உலா வந்துட்டுருக்கு அப்படிங்கப்போ தமிழ் தெரியாதப்பட்சத்துக்கு நம்ம வந்துட்டு நமக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கலாம் அப்போ தெரிஞ்சவுங்கள்க்கிட்ட நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசினா என்ன பேசி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணோம் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாம் வந்துட்டு அவங்க அந்த ஸ் சுட்சுவேஷன்லேருந்து வெளியில் வரலாம் ஆங்கிலம் தெரியாதப்பட்சத்துக்கு நம்ம ஒன்று சைகையில் தான் சொல்லணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எந் எந்த ஒரு விஷயம் வேறே ஒரு நம்ம செயலில் தான் செஞ்சு காமிக்கணும் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸுலேயோ இல்லை ஒரு பேருந்துலேயோ எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நம்ம வந்துட்டு க